ஹலோ நீங்கள் காய்கறி கடை வச்சிருக்கீங்களா உங்கள் கடையில் என்னன்னா காய் வச்சிருக்கீங்கள் ம் ம் வே வேற என்ன வா வே வேற என்ன காய்கறி ஆ உங்கள் கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்மா அந்த காய்கறியில வந்து சுத்தமாக அந்த சொத்தை இல்லாமல் ஓ நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெங்காயம் கத்தரிக்காய் அந்த வெண்டக்காய் பாவக்காய் இந்த காயெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சொத்தை இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அந்த அன்னன்னைக்கு காய் அதுதான் அழுக்குகள் இல்லாமல் நல்லா சுத்தப்பத்தமாக இருக்குதுங்களா

சுத் சுத்தமாக இருந்தால் மட்டுந்தான் உங்கள் கடையில் வந்து நாங்கள் வந்து வாங்குறத்துக்கு வருவோம் நான் நான் அந்த கடையில் வந்து அதுமாரி வச்சிருந்தால் மட்டுந்தான் பக்கத்தில் வந்து எங்கள் ஊர்ல பக்கத்தில் கஸ்டமரை நாங்கள் கூட்டுன்னு வருவோம் அந்த காய் வந்து சுத்தப்பத்தமாக வச்சுக்கணும் அன்னன்னைக்கு எடுத்துன்னு வந்து அன்னன்னைக்கு விற்கிற காயாக இருக்கணும் அந்த காயில் வந்து எந்த ஒரு சின்ன அழுக்குகளோ மற்ற மற்ற காய வச்சீங்கன்னால் நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் மக்களுக்கு தேவையான காயை வந்து வச்சு நீங்கள் வியாபாரம் பன்ணணும் ம் அப்புறம் வேற என்ன உங்கள் க கடையில் வந்து வேற பதார்த்தம் என்னென்ன பதார்த்தம் வச்சிக்குறீங்கள்

பூண்டு பூ பூண்டு கோஸ் அந்த அப்புறம் இது ம் அந்த இது அந்த முள்ளங்கிலாம் வச்சிருக்கீங்களா ஆ முள்ளங்கிலாம் வச்சிருந்தால் நல்லா ஒரு பதார்த்தம் அந்த நீர்ச்சத்துலாம் தேவைப்படும் அந்த முள்ளங்கியில இருக்கும் அந்த பதார்த்தம்லாம் அந்த மக்களுக்கு தேவையான ஒரு சத்தான பதார்த்தமாக வாங்கின்னு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கலப்படம் இல்லாமல் வச்சு விற்கணும் நீங்கள் ம் ம் ம் சரிங்க சரி சரி ஓகே வரோம் வாங்கிக்கிறேங்க ம் சரி